ஸோ இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்லேந்து பேசுகிறேன் எங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் பிரியாணி ப்ளஸ் அதோடு காம்போவாக எங்களுக்கு கெட்ச்சப் வேணும் நீங்கள் அப்படி பிரியாணி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே என்ன இருக்குங்கிற மெனுவை எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் என்ன வேணுங்கிற லிஸ்ட்லாம் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவெரி தேட்டி ஃபோர் பை டொண்ட்டி எயிட்டுங்குற அட்ரஸுக்கு வந்துடுங்க ஃபோன் நம்பர் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருங்க